நான் வந்து ஃபுட்டு வந்து எதனால் நியூவாக குக் பண்ணணும் அப்படின் நினச்சாலும் சப்போஸ் ஃபுட்டில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நான் ரெஃபெர் பண்றது அப்படிங்கிறது வந்து யூடியூப் தான் யூடியூப் போய் அதில் பார்த்துட்டு தான் நான் வந்து எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நியூவாக மேக் பண்றேன் இல்லை நியூவாக எதாவது டிஷ் செய்யணும் அப்படின்னா அதில் தான் போயிட்டு பார்ப்பேன் ஸோ யூடியூப் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி தென் வந்து யூடியூபில் வந்து மேக்ஸிமம் அந்த மெட்ராஸ் சமையல்னு ஒன்று இருக்கும் அதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணி அதில் இருக்கிற மாதிரியே குக் பண்ணுவேன்